எங்கூர் கலைஞர்கலாம் வந்து அவங்ளோட கலாச்சார கலையை வெளிக் கொண்டு வரைக்கி என்ன பண்ணுவாங்கன்னால் இப்போ ஊருக்குள்ள வந்து திருவிழா நடக்குது அப்படினா அந்த திருவிழாவுக்கு வந்து அவங்களோட கலைகள் இந்த மாதிரி கரகாட்டம் ஒயிலாட்டம் அப்பறம் குச்சிப்புடி பறையடிக்கிறது ட்ரம்ஸ்சு இந்த மாதிரி அவங்களோட கலைகளை வந்துட்டு அந்த நிகழ்ச்சியில வந்து விழிப்புணர்வு மாதிரி பண்ணுவாங்கள் அதை காட்டும்போது மக்கள் மத்தியில் வந்து அது ஒரு உணர்ச்சியை வந்து தூண்டும் வகையில் பண்ணும்போது அவங்க வந்து திரும்பவும் அந்த திருவிழா நடக்கும்போது அந்த மாதிரி ஆட்டங்கள்லாம் வந்து இருந்தால் நல்லாருக்கும் அப்படின் சொல்லி யோசிக்க வைப்பாங்கள் அப்படி யோசிக்க வக்கறதனால அந்த மாதிரி அந்த கலைஞர்களோட கலாச்சார கலை வந்து வளர்ச்சி அடையுது அது வளர்ச்சி அடைகிற காட்டிக்கும் அவங்க வந்து அதை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்க்கு கொண்டு போகிறாங்க இந்த மாதிரிதான் அந்த கலைஞர்கள் வந்து அவங்களோட கலையை வந்து வளர்ச்சி அடைகிறுக்கு முயற்சி பண்ணுறாங்க